இப்போ நீங்கள் கேட்டுருக்கீங்க நீச்சல் பயிற்சி நீச்சல் பயிற்சி வந்து நான் முறையாக கற்றுக்கிட்டது இல்லை ஆனால் நீச்சல் தெரியும் ஓரளவுக்கு தண்ணியில போயிவிட்டா முழுகாமல் என்ன காப்பாற்றிட்டு எனக்கு வந்து மேலே வர தெரியும் நான் வழக்கத்துக்கு மாறாக நான் இந்த நீச்சல் பயிற்சியை முறையாக நான் கற்றுக்கல யோகா ஆல்ரெடி தெரியும் ஆல்ரெடின்னா அதையும் முறையாக கற்றுக்கல யோகா பண்ணால் மைண்ட்லேருந்து நம்ப உடல் பாடிலருந்து நம்பளை ஒருநிலைப்படுத்தி முக்கியமாக அது கல்விக்காக யோகாசனம் பண்ணுறது உண்டு அந்த நல்ல மைண்டு இதயம் எல்லாம் ஒருநிலைப்படுத்தி நம்பளை அந்த கட்டுக்கோப்பாக அந்த இப்போ எக்ஸாம்காக நம்ப எந்த சிந்தனையும் சிதற விடாமல் படிக்கிறதுக்கு ஒசரம் மேலும் நாங்கள் யோகாக்களில் பண்ணிருக்கோம் முறையாக க்ளாஸில் இந்த யோகா எப்படி பண்ணணுன்றது ஒ நான் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சிகிட்டு நான் யோகா பண்ணிருக்கேன் பட் எதேனும் வந்து அது வந்து மாறாகவும் நீச்சல் பயிற்சி போனதில்லை பட் யோகா முறையா க்ளாஸுக்கு போய் கற்றுக்கிட்டு அதை பயிற்சியும் பண்ணதில்லை மற்றப்படி அந்த நீச்சல் தெரியணுன்னா மாற்று எதுவும் கிடையாது எனக்கு நீச்சல் தெரிய தா என்ன காப்பாற்றிக்க நீச்சல் தெரியும் வெளியே வர்றத்துக்கு அது ரொம்ப தவிர எனக்கு ஒரு அளவுக்கு நீச்சல் நான் வந்து வந்து நீந்தி வந்து தெரியுமே தவிர முழுமையாக அதை கற்றுக்கிட்டு இந்த நீந்துறது ரொம்ப தூரம் அந்த மாரி எந்த ஒரு இதுவும் எனக்கு தெரியாது யோகாலுமே அதே தான் யோகான்றது ஒரு ஒருநிலைப்படுத்தி நம்ம மைண்டு ரிலாக்ஸ் பாடி எல்லாமே நல்லா ஒருநிலையப்படுத்தி நம்பளோட அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நம்பளுக்கு யோகா தேவை கவனத்தை சிதற விடாமல் அந்த சொன்னிங்கள்ல அதெல்லாம் அது அதாவது அந்த இதுக்கெல்லாம் நான் கற்றுக்கல